நான் வந்து முதன் முதலில் சமையல் செய்யும் போது எனக்கு வந்து வயது பதினெட்டு அது ஃபஸ்ட்டு செய்யும் பொழுதே சிக்கன் தான் செஞ்சேன் நான் சிக்கன் செய்யும் பொழுதே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயமாக இருந்தது ஒரு பதட்டமாக இருந்துச்சு என்ன நாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக்கன் செய்கிறோம் நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாதா நல்லா இருக்குமா எல்லோரும் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பதட்டத்தோடு தான் இருந்துச்சு ஆனாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடு தான் நான் வந்து இதை ஆரம்பித்தேன் ஆனால் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு செய்யுறதெல்லாம் நான் ஏற்கனயே பாத்திருக்கேன் ஆனால் நான் செய்கிறது அதான் ஃபஸ்ட் டைமு எங்கள் அம்மா வந்து செய்யும் போது பார்த்ததுல அவங்க ஒரு சில வந்து நுணுக்கத்தோடு செய்வாங்க இதை போட்டால் இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி அதை நான் அப்சர் பண்ணியிருக்கேன் அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்டிங்கறத்துக்காக நான் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணினேன் ஃபாலோ பண்ணி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்ட்டுகிட்டு இருந்தோம் அப்போ சாப்பிடும் போது எங்கள் அப்பா வந்து சொன்னார் நல்லாயிருக்குமா சூப்பராக இருக்கு பட் உங்கள் அம்மா சமையலை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா எப்படி செஞ்சே பரவாயில்லை இதேமாரி செய் பட் என்ன ஒரேயொரு விஷயம் வந்து கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கு அத கொஞ்சம் கம்மி பண்ணினா இன்னும் நல்லாயிருக்குமா அப்படினு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துது பரவாயில்லை நம்ம செஞ்ச சாப்பாடு நம்ம அப்பா வந்து ரொம்ப நமக்கு வந்து பாராட்டி பேசுகிறாரே அப்படிங்கறது வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சில ரெசிபியை வந்து நான் என் ஃப்ரண்டுக்கும் நான் சொல்வேன் அதே வந்து என் ஃப்ரண்டும் எனக்கு வந்து சொல்வாங்க